இந்தியாவில் ஃபேஷன் டெக்னாலஜிங்றது வந்துட்டு இப்போது ரொம்பவே வளர்ந்துட்டு வருது அது எப்படி சொல்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா முதலெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு பத்து வகையான உடைகளை தான் நம்ம வந்து உடுத்திகிட்டு வந்துட்டு இருந்தாங்க இப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா நெ நிறைய மாடல் மாடலாக தைக்கிறாங்க எல்லாமே வந்துட்டு ஒரு இங்கே வந்துட்டு ஃபேஷன் டெக்னாலஜி ஸ்கூலு ஃபேஷன் டெக்னாலஜி காலேஜ்ஜி கூட வந்துடுச்சு நம்ம வந்து ஸ்கூல் நம்மளுடைய பள்ளி படிப்பை முடித்தவொடனே காலேஜ் படிப்புக்காக ஃபேஷன் டெக்னாலஜியே படிக்கிறதுக்கான வாய்ப்பெல்லாம் இங்கே வந்துடுச்சு இது முதலில் வந்துட்டு வெளியூரில் தான் வந்துட்டு இது ரொம்ப ஃபேம ஒரு ரொம்ப பெரிய ஒரு இதுவாக பண்ணிகிட்டு இருந்தாங்க இப்போ வந்துட்டு இது நம்மளுடைய இடத்த நம்மளுடைய நாட்டுக்கும் வந்துட்டு இது இந்த ஃபேஷன் டெக்னாலஜி ரொம்ப பெரிய ஒரு விஷயமா வந்துகிட்ருக்கு இது இது படிக்கிறதுக்கு நிறைய காலேஜஸெல்லாம் இருக்குது இதில் என்னென்னால் நம்ம வந்துட்டு அந்த அந்த நாட்டோடய உடையை அப்படியே நம்மளால் நம்ம கலாச்சாரம் நம்ம கலாச்சாரம் வந்து அந்த அப்படியே இருக்கிற உடையை நம்ம அணிஞ்சோன்னால் நம்மளை வந்துட்டு ஒரு மாதிரி பார்க்குறாங்க நம்மளை பற்றி ஒரு மாதிரி பேசுகிறாங்க அதனால் வந்து நம்ம அந்த நாட்டில் வந்து என்ன மாதிரி உடையை பயன்படுத்துகிறாங்கன்றத அப்படியே நம்ம இந்த உ இந்த இந்த நாட்டில் நம்மனால் பயன்படுத்த முடியாது எதுக்கு எதுக்குன்னால் நம்மளுடைய கலாச்சாரம் அந்தமாதிரி இருக்குது அதில் வந்துட்டு சிலவற்றை வந்து நம்ம மாற்றிக்கலாம் இப்போது வந்துட்டு ஒரு ஒரு பேழ் ஒரு ஒரு விதமான ஒரு உடையை நம்ம எடுத்தோன்னால் அதோடைய பேட்டனை கொஞ்சமாக மாற்றி சில சில அங்கங்கே கொஞ்ச கொஞ்சம் மாறுதலை நம்ம வந்து மாற்றிட்டு அந்த இதை வந்துட்டு நம்ம நம்மளுடைய கலாச்சாரத்துக்கு ஏற்ற மாதிரி உடையை கொண்டு வரலாம் சில பேர் வந்துட்டு அந்தமாதிரி இப்போது இருக்கிற கால கட்டத்தில் பார்த்தீங்கன்னா அந்தமாதிரி உடையை வந்துட்டு உடுத்த தான் இப்போது ஒரு சில மனி ஒரு சில பேர் விரும்புகிறாங்க அதை பற்றி யார் என்ன சொன்னால் என்னென்று அதை பற்றி ரொம்ப கவலையும் படுறதில்ல அதனால் என்ன ஆகுதுன்னால் இப்போது கடையில் பார்த்தீங்கன்னா கடையில் ஒரு ஒரு ஒரு மாதிரியான ஒரு கலாச்சாராமோ ஒரு அந்தமாதிரி இருக்கிற உடையில் தான் வந்து மெயினாக ஃபோ ஃபோக்கஸ் பண்ணி விற்கிறாங்க இது வந்துட்டு என்னென்னால் நமக்கு வந்துட்டு நமக்கு விருப்பமான உடை நம்ம அந்த க நாட்டில் வந்துட்டு இப்படி போடுறாங்க நமக்கும் அதேமாதிரி வேணுன்னால் அதெல்லாம் வந்துட்டு மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் அது வந்து கிடைக்க இப்போது அது ரொம்ப வசதியாக இருக்குது மன்னியா நம்மளை மாதிரி மக்களுக்கு ஸோ எ யாருமே வந்துட்டு ஒரு ஒரு ஒரு செட் ஆஃப் பீப்பிள் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி வந்து யாருமே வந்துட்டு இப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா கடைக்கு போய் அதை வந்து வாங்க விரும்பலை ஏன்னால் வந்துட்டு நம்ம கடைக்கே போகாமல் நமக்கு எல்லாமே வந்துட்டு ஆன்லைனில் கிடைக்கும்போது எதுக்காக நம்ம கடைக்கு போகணும் அப்படின்னு சில பேர் யோசிக்கிறாங்க அதுவும் வந்துட்டு கடை நம்ம கடைக்கு போய் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஒரு உடை வந்துட்டு ஃபேஷனாக ஒரு உடையே கிடைக்க மாட்டேங்குது அவங்க வந்து ஒரு ஒரு ஒரு செட் ஆஃபு மக்கள் இந்தமாதிரி மக்கள் வந்தாங்கன்னால் இப்படிதான் உடையை எதிர்பார்ப்பாங்கன்றத அவங்க வந்து கடைக்காரர்கள் வந்து அதை மனசில் வச்சுட்டு அந்தமாதிரி உடையை தான் விற்கிறாங்க அதே வந்து ஆன்லைனில் பார்த்தீங்கன்னா ஏராளமான உடைகள் இருக்குது ஏன்னால் அவங்க வந்து முதலில் வந்துட்டு ஒரு பேட்டன் ஒரே ஒரு பேட்டனை வந்துட்டு வெளியே அந்த ஆன்லைனில் ஷோ ஷோ வெ வெளியிடுறாங்க அதில் வந்துட்டு நிறைய பேர் வந்து அதை அதை பார்த்து ஈர்த் ஈர்த்து ஸோ அங்கே என்ன ஆகுதுன்னால் அதை விரும்புகிறாங்கன்னு தெரிஞ்ச உடனே அந்தனுடைய ப்ரொடெக்ஷனை வந்து அவங்க வந்து இன்க்ரீஸ் பண்ணுறாங்க இன்க்ரீஸ் பண்ணி நிறைய அதேமாதிரி பேட்டனில் வருது ஆன்லைனிலே நம்மளால் வாங்க முடியுது இந்தியாவில் வந்து வ உடை நாகரீகம் மாறியிருக்குதான்னு என்ன கேட்டால் வந்துட்டு ப நம்ம சில வருடங்களுக்கு முன்பு பார்த்தா இப்போது வந்து நிறைய மாறியிருக்கு ஆனால் என்னென்னால் ஓரளவுக்கு வந்து அந்தளவுக்கு நம்ம கலாச்சாரம் வந்து இருக்கிறதுனால அந்தளவுக்கு மாறலேன்னு நான் நினைக்கிறேன் ஏன்னால் அங்கெலாம் பார்த்தீங்கன்னா மேல் ஒரு உடை கீழே வே சின்ன உடை தான் போட்டுகிட்ருப்பாங்க இங்கே அப்படியெல்லாம் கிடையாம ஓரளவுக்கு வந்துட்டு நம்மளை உடம்பை வந்து மறைக்கிற ஓரளவுக்கு மறைக்கிற ஒரு உடையை இப்போது அணிஞ்சுட்டு தான் வராங்க ஒரு சில பேர் வந்து ஒரு மா ஒரு மாதிரி உடைய அணிகிறதனால நம்ம எல்லாேரையும் தப்பு சொல்ல முடியாது ஸோ ஃபுல்லாக மாறிடுச்சின்னு சொல்ல முடியாது என்னை பொ எனக்கு ரொம்ப பிடிச்ச உடைன்னு பார்த்தீங்கன்னா சுடிதாரு சல் சேரீ இதுதான் நான் வந்து எனக்கு வந்துட்டு ஒரு மாதிரி அதை அதை ஒரு உடைங்றது வந்து என்னென்னால் நமக்கு வந்துட்டு ஒரு மாதிரி கம்ஃபர்ட்டபிளாக இருக்கணும் நாலு பேர் நம்மளை பார்த்தா ஏதாவது சொல்லுவாங்களாே நம்மளை பார்ப்பாங்களா அதே நம்ம அதே ஒரு ஞாபகத்துலேயும் அதே ஒரு நோக்கத்தோடேயே நம்ம இருந்தோன்னால் நம்மனால் ஒரு அந்த இடத்துல வந்துட்டு ஒரு சந்தோஷமாகவோ நம்ம என்ன செய்ய வந்தோமோ அதை செய்ய முடியாது நம்ம உடை வந்துட்டு முதலில் நம்ம உடை வந்து நமக்கு வசதியாக இருக்கணும் அதுதான் முக்கியமே ஒழிய பிறருக்காக நம்ம வந்து உடற உடலை ச்சி ஸாரி பிறருக்காக நம்ம வந்து உடையை போடலை நமக்காக நம் சந்தோஷத்துக்காக தான் அந்த உடையை போடுறோம் ஸோ என் எனக்கு பிடிச்ச உடன் பார்த்தீங்கன்னா சுடிதாரும் சேரீயும் தான் அந்த சேரீயிலேயும் சரி அந்த சேரீயில் வந்துட்டு ஓர் அழகு இருக்குது அந்த சேரீ வந்துட்டு நம்ம அந்த காலத்திலேருந்து அந்த சேரீயை கட்டிகிட்டு வரோம் சேரீயிலேயே நிறைய ஃபேஷனாக மாற்றி சேரீயெல்லாம் இருக்குது இப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா சேரீயை உடுத்துகிறதுக்கு நிறைய பேருக்கு கஷ்டமாக இருக்கிறதுனால அந்த ஃபே ஃபேஷன் என்ன ஆகிடுச்சின்னா அவர்களே வந்துட்டு அவுங்கவங்களோடைய சுட் அவுங்கவங்களுடைய பாடி ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி அவங்களே வந்துட்டு கட்டி அது வெறு ஃபே எல்லாத்தையும் வடிச்சே கொடுத்து விற்கிறாங்க ஸோ அது என்ன ஆகுதுன்னால் நம்ம அப்படியே எடுத்து அப்படியே ரெடிமேட் மாதிரி போட்டுக்கிற அந்த வசதியும் வந்துடுச்சு ஃபேஷனில் ஸோ அந்தமாதிரி நிறைய மாறிகிட்டு வருது அந்த காலத்தை கம்பேர் பண்ண போது இந்த காலத்தில் வந்து நிறைய மாறிகிட்டு தான் வருது அது என்ன சொல்கிறது அது ரொம்ப நமக்கு வந்துட்டு நல்லவிதமாக தான் இருக்குது அதை நம்ம வந்து அந்த அந்த மேற்கத்திய உடையை அப்படியே நம்ம கொண்டு வந்து இந்த கண் இந்த நாட்டில் வந்துட்டு போடணும்னு இருந்தால் அது இன்னும் பல காலம் ஆகும்னு நான் நினைக்கிறேன் அப் ஒரு சிலதை நம்ம மாற்றிக்கலாமே ஒழிய அப்படியே அந்த கா அங்கே இருக்கிற அங்கே இருக்கிற பேஸிக்கான இருக்கிற மக்கள் வேறு இங்கே இருக்கிற மக்கள் வேறவே வேறு அங்கே அப்படியே அணிஞ்சு அணிஞ்சு அவங்களுக்கு அதுவே பழகிடுச்சி இங்கே வந்துட்டு அந்தமாதிரி இல்லை இங்கே நம்ம வந்து சுடிதார் சேரீ அந்தமாதிரி கட்டி கட்டி ஜனங்கள் பார்த்து பார்த்து நம்ம இந்தமாதிரி அவங்க அந்த வ அந்த நாட்டு உடையை நம்ம அணிஞ்சோம்னால் அது நம்மளை ஒரு வித்தியாசமான ஒரு இது கண்ணோட்டத்தில் தான் நம்மளை பார்க்க வைக்கிறோம் அதனால் உடைகள் வந்து அந்த நாட்டோடய உடையை நம்ம அணியலாம் அது வந்துட்டு என்னென்னால் சில மாற்றங்கள் ஓரளவுக்கு உடம்ப காட்டாமல் ஓரளவுக்கு ஃபேஷன் எல்லாம் ஃபேஷனில் வந்துட்டு எல்லாமே இருக்கலாம் டிசைனில் மாற்றிக்கலாம் எல்லாமே பண்ணிக்கலாம் ஆனால் உடையை வந்து சுருக்கியோ உடம்பை உடம்பை வந்து ரொம்ப நம்ம காட்டியோ அப்படி உடையை போடாமல் இருந்தால் மிகவும் சிறந்தது அது வந்துட்டு நம்மளுடைய நம்ம போடுற அந்த சுடிதார்லேயும் சரி சேரீலேயும் சரி நம்மனால் வந்துட்டு கம்ஃபர்ட்டபிளாக இருக்க முடியுதுன்னு என்னுடைய கருத்து